உங்கள் பகுதி மருத்துவமனை என்னென்னு கேட்டிங்கன்னா இ இந்தமாரி மாசமாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது மாசமாக இருக்கும்போதுல்லாம் மாசமாக இருக்கும்போது காலையிலயே போகணும் காலையில ஒரு ஏழ் மணிக்கு போகணும் ஏழ் மணிக்கு போனால்தான் அவங்க டோக்கன் மாரி ஒன்று போடுதாங்க போட்டுவிட்டு அங்கேவே இருக்கணும் அங்கே போய் இருந்தால் அங்கே போய் இருந்தோன்னா வரிசை எல்லாம் டாக்டரு ஒரு ஒன்பது மணிக்கு வாராங்க பத்து மணிக்கு வாராங்க பத்து மணிக்கு வந்து அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காருதாங்க அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கேன் எடுக்காங்க வயிறில் பேபி எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்கேன் எடுக்கிறாங்க அந்த ஸ்கேன் எடுத்துவிட்டு பாக்குச்சிட்டு வர ஒரு மூணு மணி ஆயிருது மத்தியானம் மூணு மணி ஆயிருது மூணு மணி பார்த்தீங்கன்னா காலையில எதுவுமே நாங்கள் சா காலையில வீட்டில் உள்ளதை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்தாக்குளே வார்டு தான் அங்கேபோயி செக்கப்புக்குகாண்டி போகறோம் போகும்போது ரொம்ப நேரம் ஆகுது எங்களால் அவ்வளோ இது பண்ண முடியல காலையில இப்போ அவ்வளவு பத்து மணி ஒன்பது மணிக்கே பசி எடுக்க ஆரம்பிச்சிருது அங்கே அந்த அளவுக்கு கடையில வாங்கி சாப்பிட்ற அளவுக்குக்கூட நாங்கள் அந்த அளவுக்கு கூட வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு கிடையாது சரி சீக்கிரமாக போனால் சரி சீக்கிரமாக விட்டுருவாங்க சரி மாசமாக இருப்பா இருக்குறவங்களே சரி சீக்கிரமாக விட்டுருவாங்க அப்படின்னு நினைசான்னா அவங்க ரொம்ப நேரம் ஆக்குறாங்க ரொம்ப ஒம்போ மூணு மணி ஆயிருது மத்தியானம் மூணு மணி ஆயிருது தண்ணி மட்டும் தான் கொண்டு போவோம் தண்ணி மட்டும் ஒரு கேனில் மட்டும் தண்ணி மட்டும் கொண்டு போவோம் தண்ணி மட்டும் கொண்டு போய் தண்ணியை தண்ணியை குடிச்சிட்டேயிருப்போம் குடிச்சிகிட்டே இருப்போம் சாப்பாடும் கிடையாது சாப்பாடு சரி மாசமாக இருக்குறவங்களே சீக்கிரம் அனுப்பிவிடுவோனுட்டு அந்த ஒரு இது கிடையாது அவங்க வரணும் இவங்க வரணும் சிஸ்டர் வரணும் அந்த சிஸ்டர் வரணும் அவங்க அங்கே போயிருக்காங்க இன்னும் இதுக்குமேலே தான் வருவாங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்ட்டு வெயிட் பண்ணி எங்கள் நாங்கள் எங்கள்கூட வரவங்களும் வெயிட் நின்றுட்டேதான் இருக்கவேண்டியதாக இருக்கு நாங்கள் வெளியிலயே தான் காத்திருந்து காத்து இருக்க வேண்டியதாயிருக்கு நாங்கள் வெளியிலயே தான் உட்காந்துட்டே இருப்போம் வெளியிலயே தான் உட்காந்து காத்துகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு வெளியிலயே தான் நாங்கள் உட்காந்தே இருப்போம் எவ்வளோ நேரம் உட்காந்து தண்ணியை தண்ணியை குடிச்சிகிட்டே இருக்கமுடியும் எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருக்க முடியும் ரொம்ப நேரம் ஆகுது இப்போ நோயாளிகள் பார்த்தீங்கன்னா நோயாளிகளுக்கு நாங்கள் டோக்கன் எடுங்க டோக்கன் எடுத்த அப்புறம் அவு டோக்கன் டோக்கன் எடுத்துகிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும் டோக்கன் கொ டோக்கன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டோக்கன் போட்டு டோக்கன் போட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட போய் மீட் பண்ண போகணும் போகணும்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வரிசையில் தான் நிற்க வேண்டியதாக இருக்கு அங்கேயும் ஆம்பளயை வரிசைகளும் பொம்பளயை வரிசைகள் இருக்கு நாங்களும் அங்கே போய் நிற்க வேண்டியதாக இருக்கு அங்கேயும் போய் நின்று நாங்கள் டாக்டர் பாக்கக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிருது அதனால் தான் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு பாதி பேர் தேடி தேடி போகறாங்க இதுதான் நடக்கு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல்கூட போனால்கூட அங்கே போய் பாருங்கள் இங்கே போய் பாருங்கள் ஒரு டெம்ப்ரேச்சர்க்கூட அங்கே போய் பாருங்கள் இங்கே போய் பாருங்கன்னு சொல்லுறாங்கா ஒரு பாப்பாக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னுக்கூட கேட்க இது பண்ண மாட்டிங்கிறாங்க எவ்வளோ இருக்குன்னுக்கூட காய்ச்சல் கூட பார்க்க மாட்டிக்கிறாங்க ஒழுங்காக ஸ்டேத்ஸ்கோப் எடுத்து சும்மா இப்படி வைக்கிறதோட சரி மற்றபடி அது என்ன இப்படி எவ்வளோ டிகிரி இருக்கு செல்ஸியஸ் அந்தமாதிரியல்லாம் பார்க்குறதே கிடையாது